சார் ஆட்டோ வருமாங்க சார் நைட்டு பதினொரு மணிக்கா ட்ரெயினை பிடிக்கணும் எங்களுக்கு பாலக்கோடிலருந்து கன்னியாகுமரி ட்ரெயினை பிடிக்கணும் அதுக்காக தான் சார் உடனே வர முடியுங்களா உங்கனால் எங்களை வந்து இங்கே பாலக்கோட்டில் பிக்கப் பண்ணிகிட்டு போகணும் சார் உடனே வாங்க கிளம்பி வர முடியுங்களா உங்கனால் பதினொரு மணிக்கு ட்ரெயினு எங்களுக்கு அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னால் நல்லாயிருக்கும் சீக்கிரமா வாங்க சார் கொஞ்சம் வேறு ஆட்டோங்க ஏதாவது கிடச்சா கூட அனுப்பி விடுங்க ஓகேங்களா பாலக்கோடில் ஆதி திராவிடா ஸ்ட்ரீட்டில் வந்து எங்களை கூப்பிட்டு போகணும் சார் ஓகே சார் தேங்க் யூ